நான் வந்து வெளி வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கேன் அப்படி போகும் போது அதுவந்து அந்த மாநிலத்தில் இருக்க ஸ்பெஷலான இடங்கள வந்து பார்க்குறதுக்காக வேண்டி தான் வெளிமாநிலத்தங்களுக்கு போயிருக்கேன் ரெண்டாவது அவர் என்னோடய கணவர் வேலை செய்யற இடமா இருந்ததுனால கூடப்போய் இருக்கணுன்றதுக்காகவும் போயிருக்கோம் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற முக்கியமான இடங்கள வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையான இடங்களா இருக்கு அந்த அந்த இடத்துங்கள பார்க்குறதுக்காகவும் அங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை தெரிஞ்சிக்கிறதுக்காகவும் தான் அந்த இடத்துங்களுக்கு போயிருக்கேன் நான்